ஹலோ சொல்லுங்கள் வணக்கங்க சொல்லுங்கள் சரிங்க டிசைன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஒரு டை வச்சி முன்னாடி டை தொங்குகிற மாதிரி ஒரு டிசைன் இருக்கலாமில்ல டிரஸ்ஸு

எந்த மாதிரி டிசைன்னால் முன்னாடி டை தொங்குகிற மாதிரி இது காலரில் உங்கள் பின்னாடி உங்கள் ஸ்கூல் உடைய பேர் வர்ற மாதிரி நல்லா கையில் ஒரு ஸ்டிச் பண்ணி தர்ற மாதிரி இதுமாரிலாம் ஒரு டிசைன் வச்சிருக்கோம் நார்மலாக வேணும்னால் நார்மலான டிசைனும் வச்சிருக்கோம் கேர்ள்ஸ்குலாம் வந்து ஒரு அஞ்சாவது வரைலையும்ங்கிறதுனால் கெவுன் போ இன்ன உள்ளாற ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே கவுன் போடுற மாதிரி அந்த மாதிரி சின்ன ஸ்கூல் பிள்ளைங்களுக்கா இருந்தால் அது மாதிரி வச்சிருப்போம் இது மாதிரி டிசைன்லாம் வச்சிருக்கோம் ஒன்றாவது ஸ்கூலுக்கு வர வ நீங்கள் ஒன்றாவது ஸ்கூலுக்கு வரீங்க அதனால் வந்து பாவாடை கெவுனு இது மாதிரி இல்லாத ஸ்டிச் பண்ணி இது மாதிரி டையோட பெல்ட்டோடு பசங்களுக்கும் கையில் கையில் இது ஸ்டிச் பண்ணி வச்சி தைக்கிலாமா நல்லாயிருக்கும் முன்னாடி ஸ்கூலோடய ஸ்கூலோடய பேர் வர்ற மாதிரி தைக்கணுமா ஆ சரிங்க சரிங்க எத்தனை குழந்தைகளுக்கு உங்களுக்கு வேணும் சரிங்க சரிங்க என்கிட்ட சரிங்க நீங்கள் டிசைன் நம்பி கொடுக்கலாம் என்கிட்ட வேறே நிறையா டிசைனு இருக்குது அவங்கள்ட்ட நாங்கள் நீங்கள் என்றைக்கி வேணும் சொல்லுங்கள் நாங்கள் அன்னைக்கி வரோம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு டிசைனை எடுத்து காண்மிக்கிறோம் நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அது மாதிரி தச்சு உங்களுக்கு எல்லா வ ஸ்கூலுக்கு கு கு ஃபுல்லாகவே நாங்களே கொடுத்துட்றோம்

ஆ சரிங்க மேடம்